எங்கள் வீட்டில் வந்து பல வகையான பூச்செடியெல்லாம் இருக்குது நாங்கள் பல பூச்செடி வளர்க்குறோம் அதே மாதிரி காய் காய்கறி வகைகள் பழ பழ மரங்கள் எல்லாம் வச்சுருக்கிறோம் முருங்கை மரம் இருக்குது முருங்கக்காய் உடம்புக்கு நல்லது பக்கத்து வீட்டுக்கும் கொடுக்குறோம் கடைக்கும் கொடுக்குறோம் அதே மாதிரி பழ வகைகளும் இருக்குது அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால நாங்கள் வீட்டுலேயே எல்லாம் செஞ்சு நாங்கள் வெளியேவும் விற்கிறோம் நாம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது அதனால் நான் பழ பழைய அழுகின பழங்களை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால பூவ பூ பூச்செடி பார்த்திங்கன்னா இந்த ரோசாப்பூ மல்லிகைப்பூ இந்த மாதிரி பூக்கள் நிறையா வளருது அதே மாதிரி இப்போ பெண்கள் எல்லா வந்து அதையும் கேட்குறாங்க அதையும் நாங்கள் அதை அதையும் கொடுத்துட்டுதா இருக்கிறோம் அதனால் பழவகைகள் காய்கறிகள் வீட்டுலேயே வளர்க்குறது ரொம்ப நல்லது நல்ல நல்ல நோய் எதிர்ப்பு சத்தி கொடுக்ககூடிய காய்கறிகள் நல்லது